ஹலோ சார் ஸ்விக்கியா ஆ சார் என் பேர் சுமையா நான் ஒரு ஹாஃப் அண்ட் ஹவர் முன்னாடி ஃபுட் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அது நான் பேமெண்ட் பண்ணிவிட்டேன் சார் பட் ஆனால் பேமெண்ட் ஆகலன்னு சொல்லிவிட்டு காட்டுது அவங்களுக்கு ரிஸீவ் ஆகலையாம் ஸோ அது என்னன்னு கொஞ்சம் பார்க்கறீங்களா உங்கள் சிஸ்டமில் ஆமாம் சார் ஆம் கார்மெண்ட்டு கார்மெட்டில் தான் சார் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் ஆ ஃபை ஃபார்ட்டி ருபீஸுக்கு ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அது பே பண்ணிவிட்டேன் கூகுள்பே மூலியமா தான் பண்ணேன் அப்படியா சார் சார் கொஞ்சம் செக் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் சார் ஃபுட் கொஞ்சம் இமீடியேட்டாக தேவைப்படுது ஆ இல்லை நான் மறுபடியும் ரீபே பண்ணணுமா ஏன்னா என் பேங்க்லேருந்து இது டிரான்ஸாக்ஷன் ஆகிருச்சி சார் அவங்களுக்கு போய்டுச்சி ஆனால் அவங்களுக்கு ரிஸீவ் ஆகலன்னு சொல்கிறாங்க சார் ஆ சீக்கிரம் உங்கள் உங்கள் சிஸ்டமில் பார்த்து எனக்கு சீக்கிரம் பதில் சொல்லுங்கள் சார் ஆ தேங்க்யூ சார்